நம்மளுக்கு பிடிச்ச ப பறவை வந்து கொக்கு ஏன்னால் வச்சுக்கோயேன் நம்ம ஏரியாவில் டேமு பக்கம் இருக்கிறதுனால எரிகளெலாம் ஃபுல்லா தண்ணி இருக்கிறதுனால நீர்ப்பகுதிகளில் அதிகமாக நீர் கொக்குங்க இருக்கும் நீர் கொக்குங்க காலையிலேயும் சாய்ந்திரமும் சும்மா கூட்டமாக பறந்துட்டு போய் கூட்டமாக வரதுனால் பார்க்கறதுக்கு அதுங்க அழகாக இருக்கும் அதுங்க வெள்ளை கலரு செங்கலர் இதுமாதிரி ரெண்டு மூணு கலரில் நீர் கொக்குங்க இருக்குது நம்ம விளைச்சல் நிலங்களில் ஓட்டிட்ருக்கும் போதெல்லாம் கூட நிறைய கொக்குங்க வந்து அந்த புழு பூச்செல்லாம் சாப்பிடுறதுக்கு நீர் கொக்கு நிறைய இருக்கிறது அதுவுமில்லாமல் நம்ம பகுதிலேருந்து அதிகமாக காணாப் போகிற நீர் கொக்கு தான்